இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை எங்கள் பஞ்சாயத்தில் வந்து எங்களுக்கு சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க கம்பம் தெரு விளக்கு கம்பம் போட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து இப்போ வந்து இரும்பு பழுப் போட்டு தண்ணி வசதிலாம் செஞ்சு கொடுக்குறாங்க எங்கள் பஞ்சாயத்தில் நல்லா பாத்துக்கிறாங்க அந்த மாதிரி எந்த இடையூறும் வரல நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் ரோடு முன்னே வந்து மழை பேய்ஞ்சா ஓல்லையும் சேறு சகதியுமாக இருக்கும் பசங்களை ஸ்கூலுக்கு போக கூட்டு போகிறதுக்கே எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து சிமெண்ட் ரோடுலாம் போட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு நடந்து போகிறது பசங்களை விட்டுட்டு வர்றதுக்கும் நல்லாயிருக்கு அந்த மாதிரி கரண்ட்டு இல்லாத தெரு கம்பம் லைட் இல்லை லைட் இல்லாததால நைட் நேரத்தில் அந்த பக்கம் போகிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் ஒரு பூச்சி பொட்டு நாங்கள் வந்து இங்கே கொஞ்சம் காட்டு சைடு இருக்கிறோம் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் கம்பம் லைட்டு போட்டால் நல்லாயிருக்குனு சொன்னோம் லைட் போட்டு கொடுத்துருக்குறாங்க அந்த லைட்டு வெளிச்சத்தில் கொஞ்சம் நல்லாயிருக்கு வெளிச்சமாக இருக்கு இல்லைங்களா வெளி வெளிச்சம் இருந்தால் போய்ட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இப்போது வந்து தெருக்கு பழுகு போடுகிறாங்க இரும்பு பைப்பு போடுகிறாங்க போட்டுட்டு இருக்காங்க அதனால தண்ணி வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க எங்கள் பஞ்சாயத்தில் நல்லா அத்தியாவசிய தேவைக்கலாம் நல்லா செஞ்சுருக்காங்க அதனால் அதை பற்றிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ எல்லாம் நல்லா செஞ்சுருக்காங்க எங்கள் பஞ்சாயத்து நல்லா செயல்படுது அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்ல ஓகே